ஹலோ ஆ சொல்லுங்கள் யார் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆ ஆமாம் டி ப்ளாக்கில் எந்த ஸ்ட்ரீட் சொல்கிறிங்க ஆ ஓகே ஆமாம் அங்கே நான் தான் போடுகிறேன் ஆ தினத்தந்தி தினத்தந்தி தினமலர் ஹிந்து எல்லாம் அவைளபுல் தான் இருக்குது ஆ இங்கிலீஷில் ஹிந்து வந்து இங்கிலீஷில் தான் போட்டுட்டுருக்கோம் இதில் உங்களுக்கு தினத்தந்தி தினமலர் வேணும்னாலும் அதுவும் ரெடி பண்ணுறோம் ஆ ஓகே ஆ ம் சரி நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஹெட்டு வந்து அங்கே ஒரு சக்தின்ட்டு ஒரு கடை இருக்குதுல்ல நம்ம தெரு முனையில ஆ அங்கே தான் வருது நியூஸ் பேப்பர் என்னை அங்கே தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அவங்கதான் கொடுக்குறாங்க அங்கே நாலு பேர் இருக்கோம் இந்த ஊருக்கு போடுகிறதுக்கு ம் அதில் வந்து இப்போ இன்னும் ரெண்டு பேர் வந்து அந்த சைடு போடுறாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு பக்கத்து ஊரும் கவராகிற மாதிரி போடுறாங்க நான் வந்து இந்த முல்லை ஸ்ட்ரீட் நீங்கள் இப்போ சொன்னிங்கள்ல அது அதுக்கப்புறம் அந்த அந்த மருவன் ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு அம்பேத்கர் ஸ்ட்ரீட்டு அந்தமாதிரி அங்கே போட்டுட்டுருக்கேன் நான் ம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் இப்போ வந்து காலையிலேயும் போடுகிறோம் ஈவினிங்கும் போடுகிறோம் உங்களுக்கு எந்த டைமில் வேணும் ஆ நான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஃபைவ் டூ சிக்ஸே வந்துடுவேன் ம் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஆ இல்லை மந்த்லி தான் மந்த்லி தான் இப்போ வந்துட்டு ஒரு மந்த்துக்கு இப்போ நீங்கள் புதுசாக இது பண்ணும்போது ஐந்நூறுபா எக்ஸ்ட்டா அடுத்ததுலேருந்து நார்மல் தான் ஒரு மந்த்துக்கு வந்து டூ தௌசண்ட் ஆகும் இப்போ வந்து நீங்கள் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து டூ தௌசண்ட் கொடுத்தா போதும் ரெண்டுமே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இப்போ நான் ஃபஸ்ட் டே வர்றேன்ல அன்றைக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆ ஆ ஓகே நீங்கள் ஆ நீங்கள் இனி என்ன பண்ணுங்கள் உங்கள் கேட்டில் வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் அதை ஃபிக்ஸ் பண்ணி வைச்சிருங்க நான் டெய்லி அதுலேயே வந்து வைச்சிருவேன் மழை பேய்ஞ்சாலும் அது அவ்வளோவா நனையாமல் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த பாலித்தீன் கவர் வைச்சிருங்க கேட்டில் ம் ம் ஓகே ம் ம் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஓகே நான் ஓனர் கிட்டே சொல்கிறேன் ஆ ஓகே ஓகே ஆ ம் சரிங்க ஆ சரி ஆ சரி என்னோட பேர் ரம்யா ம் ம் சரி